தினசரி வாழ்க்கையில் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுது தண்ணி வந்து நம்மளோடய லைஃபில் முக்கியமானதாக இருக்கும் குளிக்கிறதுக்காக இருக்கட்டும் தினைக்கும் காலையில் எழுந்து நாம் குளித்துட்டுத்தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொடங்குவோம் சமைக்கிறதாக இருக்கட்டும் சமைக்கிறதில் இருந்து அதிகமாக நம்ம வந்து தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி மரம் மரம் வளர்க்குறத்துக்குக் கூட நம்ம தண்ணிதான் ஊற்ற முடியும் தண்ணி இல்லைனா நம்மளோடய இது செடி மரம் கொடி எதுவுமே வளராது விவசாயத்துக்கு அதிகமாக தண்ணி நிறைய தேவைப்படும் கார் கழுவுகிறதுக்கூட அதிகமாக தண்ணி தேவைப்படும் அதே மாதிரி தொழிற்சாலைகளெல்லாம் நிறைய இந்த ஜூஸ் ஃபேக்டரிஸ் எல்லாம் நிறைய வந்து தண்ணி நம்பித்தான் வந்து பிஸுனஸே பண்ணுவாங்க அவங்கள்லாம் நிறைய இதெல்லாம் அப்புறம் வந்து தினசரி நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணியாவது நம்ம குடித்தே ஆகணும் கண்டிப்பாக அதனால் தண்ணி இல்லைனா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது